ஆ வாங்க மேடம் என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு பேங்கிள்ஸ் பார்க்குறிங்களா என்ன பார்க்கணும் ஆ எங் இப்போ தாங்க புதுசாக ஒரு நகை செட்டு வந்திருக்கு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கல் வச்ச மாதிரி வேணுமா இல்லை ப்ளே ரொம்ப கல் வைக்காத வேணுமா ஆ உங்களுக்கு இருங்க ரெண்டு மூணு நகை இருக்குது எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மூணு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த பாருங்கள் எங்கிட்ட வெள்ளைக் கல் இருக்குது வெள்ளைக் கல் செட்டு இது இது பச்சைக் கல் இது சிகப்புக் கல் உங்கள் பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கள் இதில் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆ ஓகே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ஓகே அதில் எல்லாமே இருக்குது வளையல் கம்மல் கொலுசு அப்புறம் இந்த ஒட்டியாணம் நெற்றிச்சுட்டி எல்லாம் பிடிச்சிருக்கா பாருங்கள் கம் தோடு போதுமா இது பெருசாக வேணுமான்னு பாருங்கள் வேறு தோடு கூட நான் எடுத்து மேட்ச் பண்ணி தரேன் ஆ இதோ இருங்க உள்ளே இருந்து எடுத்து தரேன் ஆ இந்த தோடு பாருங்கள் ஜிமிக்கி மாடலில் நல்ல பெருசாக இருக்குது வெள்ளைக் கல் தான்

ஆ போட்டுப் பாருங்கள் இது இதுக்கு வந்து நீங்கள் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்கணும் ஆமாங்க முதல்ல ஐந்நூறுரூவா கொடுத்துருங்க அப்புறமா அது நகையை திருப்பி கொடுக்கும் போது ஆயிர்ருவா கொடுத்துருங்க சேர்த்து இல்லைங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரிங்க ஓகே நன்றி வச்சிடட்டுமா நன் ஓகேங்க எடுத்துக்கோங்க ஆ ம் ஓகேங்க